இந்தியாவில் வந்து கிறிஸ்ட்டினுங்க இருக்கிறாங்க முஸ்லீம்ங்க இருக்கிறாங்க கிறிஸ்ட்டின் வந்து சர்ச்சுக்கு போய் நிறையா அவங்க திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க முஸ்லீம் வந்து ரம்ஜான் அடுத்த பக்ரீத் வந்து அதுமாதிரி கொண்டாடுவாங்க பிள்ளைங்களுக்கெலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது மற்ற இதுமாதிரி துணிமணிங்க எடுத்து சந்தோஷப்படுவாங்க திருவிழான்னாவே ஒரே சந்தோஷம் ஒரே கும்மாளந்தான் தமில்நாட்டில வந்து நிறையா இருக்குது அப்படின்னாக்க மக்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க மற்ற மாநிலங்கள்ல இதுமாதிரி இருக்கிறாங்களா என்னன்னு நம்ம பார்த்ததில்ல இந்தியாவை பொறுத்த மட்டும் நிறையா திருவிழாக்கள் தமிழ்நாட்ல மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க